எனக்கு வந்து டிவியில வந்து என்ன பிடிக்குன்னா அந்த விஜய் டிவியில வந்து அந்த சீரியல் அதெல்லாம் பிடிக்கும் அதுக்கப்புறம் அதில் வந்து ஏன் ஃப்ரெண்டு புனிதாங்கிற ஒரு பொண்ணு நடிச்சிருக்கா அவள் ஆடுதுறையில இருக்கா அந்த அந்த நாடகம் எனக்கு பிடிக்கும் அதுக்கப்புறமே வந்து சன் டிவியில வந்து சித்தி அப்படிங்கிற ஒரு நாடகம் பிடிக்கும் அந்த நாடகம் ஏன்னா அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்புறமே வந்து ஆறு மணிக்கு சுந்த சுந்தரி அப்படிங்கிற ஒரு நாடகம் போடுவான் அந்த பொண்ணு வந்து கருப்பாக இருந்தாலும் அவள் பேசுகிற கருத்து எல்லாமே எனக்கு பிடிக்கும் அதுக்கப்புறமே வந்து சன் டிவியில வந்து வேறு என்ன ஏழு மணிக்கு நியூஸு அதெல்லாம் போடுவான் அது எனக்கு பிடிக்கும் பிடிச்சதே வந்து சீரியல் தான் எல்லா சீரியலும் பிடிக்கும் பத்து மணி வரைக்கும் நான் அந்த சீரியலை பார்த்துட்டு தான் தூங்குவேன் அதுக்கப்புறமே வந்து விஜய் டிவியில வந்து என்ன பிடிக்குனா விஜய் டிவியில வந்து நீயா நானா அப்புறமே வந்து அதெல்லாம் போடுவான் அந்த நீயா நானாவில என்னன்னா கருத்து சம்பந்தமாக எல்லாமே இருக்கும் இருந்தாலும் அவன் பேசுகிறது ரொம்ப ஓவராக இருக்கும் அதனால் எனக்கு வந்து அது கொஞ்சமாக தான் பிடிக்கும் ரொம்ப எல்லாம் பிடிக்காது நீயா நானாவில வந்து இந்த வார டாபிக் வந்து நான் பார்க்கல நான் இடையில ஒரு வாரம் டாபிக் பார்த்தேன் என்னா டாப்பிக்ன்னா மாமியார் மருமகள் அந்த டாபிக் பார்த்தேன் மாமியார் மருமகள் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அதுங்களைலாம் பார்ப்பேன் அதுக்கப்புறமே வந்து நிகழ்ச்சி அதில் வந்து டான்ஸ் தான் ஜீ தமிழ் வந்து தமிழா தமிழா அப்படிங்கிறதெல்லாம் பிடிக்கும் எனக்கு நாடகம் வந்து கருத்துள்ள நாடகம் அங்கே தான் பார்ப்பேன் பாக்கியலட்சுமி அந்த நாடகம் பார்ப்பேன் இருக்கிற எல்லா நாடகத்தையும் பார்க்க மாட்டேன் எனக்கு பிடிச்ச ஃபேவரெட்டான நாடகத்தை மட்டும்தான் பார்ப்பேன் விருப்பம் உள்ள நாடகம் எது எது அதை மட்டும்தான் பார்ப்பேன் அதுலந்து என்ன கருத்து இருக்கு அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சிப்பேன் நான் ஃபுல்லாக சீரியலும் பார்க்க மாட்டேன் என்னென்ன கருத்து எப்படி எப்படி இருக்கு அது மட்டும்தான் நான் பார்ப்பேன் வேறு எதுவும் நான் பார்க்க மாட்டேன் இதுக்கப்புறம் ஏன் நம்ம அந்த கருத்தை இது பண்ணனும் அந்த கருத்து தெரிஞ்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில என்னென்ன உதவியாக இருக்கு அதெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் அதை உற்று நோக்குனதுக்கப்புறம் நான் வந்து அதைபடி நான் செய்வேன் என்னோட வாழ்க்கைல வந்து அதை படி நான் செய்வேன் ஒவ்வொரு கேரக்டர் வைஸ் என்னான்ன எப்படி எப்படி இருக்காங்க அவங்க என்னென்ன நிலைமையில இருந்து வராங்க அப்படின்லாம் பார்ப்போம் உதாரணத்துக்கு என்னோட ஃப்ரெண்டு வந்து என்னோட தோழி வந்து ஆடுதுறைலந்து இப்போ வந்து விஜய் டிவியில நடிக்க போயிருக்கா அவ வந்து ஒரு வேலக்காரியாக நடிக் நடிக்க போயிருக்கா வேலக்காரியாக நடிச்சாலும் அவளை வந்து என்ன மாதிரியான நிலைமையிலலாம் இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சிகிட்டேன் அவ வந்து இன்ஸ்டாகிராமில் அவளோட ஸ்டோரியில அப்லோட் பண்ணுவா எந்தெந்த மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறது ஆனால் வந்து ஃபுல் இப்போ வந்து வெள்ளம் வந்துச்சு அந்த வெள்ளத்தில் வந்து அவ எப்படி எல்லாம் இது பண்ணால் அந்த வெள்ளத்தில் வந்து எப்படிலாம் உதவி செஞ்சாங்க எல்லாருக்கும் அப்படிங்கிறத பார்த்தேன் அந்த உதவியில வந்து எல்லாரும் என்னென்ன பண்ணாங்க யார் யார் எந்தெந்த சீரியல் நடிகர் வந்து என்னென்ன உதவி செஞ்சாங்க யார் யாருக்கு உதவி செஞ்சாங்க அதெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப பார்த்தேன் அதுக்கப்புறமே வந்து அந்த உதவி செஞ்சாலும் அவங்களோட பணத்தை எப்படி வேஸ்ட் பண்ணாமல் தராங்க ஒரு இது கூட வேஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னென்ன நேரத்தில் என்னென்ன பண்ணுறாங்க அதையும் நான் வந்து அப்சர்வ் பண்ணேன்